எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கஷ்டமான பாட்டாக இருந்தாலும் சரி ஈஸியான பாட்டாக இருந்தாலும் சரி நான் பாடுவேன் ஆனால் எனக்கு ஸ்டேஜில் ஏறி பாடணும் அப்படினு ஒரு ஆசை வந்திச்சு ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து அதெலாம் பாடக்கூடாது அப்படினு சொன்னாங்க எங்கள் பாட்டியே சின்ன பிள்ளையிலே நான் நல்லா பாடுறேன் அப்படினு சொல்லிட்டு என்னை வந்து சேனலில் சேர்த்து விடுறேன் பாடுறியா அப்புடினு சொன்னாங்க எங்கள் அப்பா உடனே வேண்டாம் அதெலாம் ஏன் படித்தாலும் மட்டும் போதும் எதுக்கு பாட்டெலாம் பாடிக்கிட்டு அப்படினு எங்கள் அப்பா சொன்னாங்க சரி இப்படியே எப்படியே நான் போயிட்டிருந்தேன் அப்புறம் வந்து ஏவிசியில் நான் மயிலாடுதுறையில் நான் ஏவிசியில் பிஏ தமிழ் படித்தேன் அப்பா படிச்சுட்டு இருக்கிறப்போ யார் யாருக்குமா பாட பிடிக்கும் பாடுங்கம்மா அப்படினு சொன்னாங்க மேடை தமிழ்னு ஒரு உங்கள் பேப்பர் உண்டு எங்களுக்கு மேடை பேச்சுனு அதில் நான் படு ப அதில் பேச போனப்போ ஒரு பாட்டு பாடினேன் என்ன பாட்டுனா பழைய பாட்டுதான் பாடினேன்

இந்த பாட்டை பாடினேன் அப்புறம் சரி இன்னோரு பழைய பாட்டு பாடுனுமேனு

இந்தப் பாட்டை பாடினேன் உடனே சார் மேம்லாம் அப்படி பா பாராட்டினாங்க என்னை நிறைய ரங்கா நீ பாடுவியா அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க பாடிட்டேன் அதுலிருந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டேன் நல்லா நல்லா பாட்டு பாடுவே பாட்டு பாடுவேன்னு எல்லாத்துக்குமே என்னை சேர்த்து விட்டாங்க ஆனால் வெட்கப்பட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு நான் எல்லாத்துக்குமே வெட்கம் கூச்சம் பயம் இது எல்லாமே தான் எந்த பாட்டை பாடாத அளவுக்கு என்னை வந்து அப்படியே வீணாக்கிட்டாங்க அடுத்தது வந்துட்டு இங்கே அன்னை காலேஜ் வந்தேன் பிஎட் படிக்க வந்தேன் இங்கே வந்தும் நான் வந்து யார்கிட்டையும் அதிகமாக பேசலை எப்போப்பாரு ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்களாம் கலாய்ச்சாங்க பேசிக்கிட்டு இருந்தப்போ ஏஎன் ஃப்ரெண்டுங்கள்ட எல்லாம் சொன்னேன் இந்தமாதிரி பாட்டு பாட பிடிக்கும் ஆனால் பயமாக இருக்குனு கிளாஸில் அடிக்கடி வெள்ளிக்கெழமை ஆராவாரம் அப்படினு நடத்துவாங்க எங்கள் காலேஜில் நடத்துறப்போ பாட சொன்னாங்க நான் பாடிக்கிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டுங்களாம் பிடிச்ச பாட்டு இந்த பாட்டை பாடு இந்த பாட்டை பாடுனு சொல்வாங்க நானும் அதேமாதிரியே பாடி அவங்களுக்குலாம் அவங்க மனசில் இடம் பிடிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் டைம் நான் இங்கே என்ன பாட்டு பாடினேனா

இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிதாமகனில் விக்ரம் ஒருமாதிரி மோசமாக நடிச்சு இருந்துருப்பான் ஆனால் அந்த பாட்டு உடைய வரிகளெலாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு முடிஞ்சிச்சு அடுத்தது

இந்த பாட்டை பாடினேன் அதாவது ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் அப்படியே நம்ப சிங்கர் பாடியிருப்பாங்க உன்னிக்கிருஷ்ணன் பாடியிருப்பாங்க ரொம்ப பிடிக்கும் அதில் அந்த மியூசிக்லையே அப்படியே எப்படி சொல்வது நம்ம அப்படியே மெல்ட் ஆயிடணும் அந்தளவுக்கு இருக்கும் இந்த பாட்டெலாம் என் ஆசை என்னானால் ரொம்ப பெரிய அளவுக்கெலாம் வேணாம் நான் பாடுறப்ப யாருனா அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் போதும் அதுதான் என்னோடய பெரிய ஆசையே ஸ்டேஜ் எல்லாம் பாடணும் டிவியில் பாடணும் விஜய் டிவியில் பாடணும் எனக்கு நாளாக ஆசை ஆனால் வந்து நான் பாடுறப்ப ஏதா தப்பாக சொல்லிடுவாங்களோ சிரிச்சுருவாங்களோ வாய்ஸ் நல்லா இல்லேனு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு பயம் இப்போகூட ஜீ தமிழ்லயோ ஜீ தமிழில் சரிகமாபாவில் ருத்ரனு ஒரு பையன் பாடினான் ரொம்ப பிடிச்சிருந்திச்சி அந்த பாட்டை பாடியிருந்தான் ரொம்ப பிடிச்சி இருந்தது அப்புறம் சின்ன குட்டி புள்ளை அவள் பேர் என்னானு தெரியிலை

ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிது எங்கள் அம்மாகிட்ட கூட காட்டினேன் நானும் இந்தமாதிரி பாட வேண்டிய ஆள் என்னை பாடவிடாத அளவுக்கு ஆக்கிட்டீங்க இப்போ அந்த பிள்ளய எவ்வளோ இப்போ இந்த பிள்ள எவ்வளோ அழகா பாடுது பாருங்கம்மானு சொல்லி காட்டினேன் எங்கள் அம்மா வந்து சிரித்தாங்க அம்மா நீ பாடுவே அப்படியே நீ பாடியே பாடினாணுமே அப்படியே நல்லாருக்குமே அப்படினாங்க எங்கள் அம்மா சரி அம்மாவே இப்படி பண்ணுறாங்கனு நினச்சிட்டு சரி அதோடு விட்டுவிட்டேன் அப்புறம் இன்னோரு பிள்ள வந்து இதை வந்து இந்த ஹம்மிங் வாய்ஸில் ஒரு பொண்ணு பாடுவாள் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்திச்சி நானும் அதேமாதிரி ஹம்மிங் வாய்ஸில் பாடணும் ஆசைப்பட்றேன் ஆனால் டிவியில் வேணாம் நேரில் பாடிக்கணும் என்னோடய பெரிய ஆசையே அதுதான் பாட்டு பாடுவேன் என்னை யாராவது அசிங்கப்படுத்தாமல் பார்த்துக்கணும் அதுதான் என்னோட பெரிய பெரிய ஆசையே ஆனால் நான் பாடுவேன் நல்லா பாடுவேன் ரொம்ப பிடிக்கும்